இதில் வந்து செல்ல பிராணிகள் உங்களுக்கு பிடிக்குமான்ற கேள்வி கேட்டுருக்கீங்க எனக்கு செல்ல பிராணிகள் வந்து பிடிக்கும் செல்ல பிராணிகள் எதுனால் நாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களும் வந்து வீட்டில் வந்து ஒரு ஏழு வருஷமாக வந்து ஒரு நாய் ஒன்று வளர்த்திட்ருப்போம் அந்த நாய் வந்து எனக்கு குட்டியில் ஃபஸ்ட்டு இப்போ டைம் பார்க்கும்மோது இதை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்த்துலாம் சரி நம்மளும் சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று வந்தது அந்த நாய் பேர் வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா சீஸரு அது வந்து எப்பையுமே வந்து எங்கள் கூடையே தான் இருக்கும் நாங்கள் இல்லைனா வந்து சவுண்டு போடும் அது எப்பையுமே எங்கள் முன்னாடியே இருந்ததினால நாங்களும் அதை விட்டுட்டு எங்கேயும் போ முடியறதில்ல அதுவும் எங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு சின்னஸா ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்டா கூட எங்களுக்கே அடிப்பட்ட அளவுக்கு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் அதனால செல்ல பிராணிகள் வந்து வீட்டில் வைச்சிக்கிட்டா அதுவும் நாய் வந்து வைச்சிக்கிட்டா நம்ம வீட்டுக்கும் சேஃப்பு சப்போஸ் நம்ம வீட்டுக்கு தெரியாதவங்கள் வந்து வந்திருந்தாலே நம்ம கேமராவில் எதுவுமே வைக்க தேவைல்ல இது குலச்சாலே யாரோ புதுசாக வந்துருக்காங்கன் சொல்ட்டு நம்மளுக்கு காட்டி கொடுத்துடும்